இப்போ அறிவியல் தொழில்நுட்பத்தில் வந்து என்னை கவர்ந்த விஷயன்னு எதுன்னு சொன்னால் கார் வந்து அப்போதுலாம் நம்ம தான் ஓட்டணும் ஆனால் இப்போது வந்து எல்லாமே ஏஐ மாடலாக ஆகிட்டு வர்றதுனால கார் வந்து ஆட்டோமெட்டிக்காக நம்ம எந்த இடத்துக்கு போகணுமோ அந்த இடத்துக்கு வந்து கொண்டு போய் விட்டுரும் இதுதான் என்னோடு கவர்ந்த விஷயம் அப்புறம் வந்து ஒரு மனுசங்க செய்கிற வேலை எல்லாமே ரோபோ வந்து செஞ்சு கொடுத்துடும் நம்ம எந்த வேலையுமே செய்ய தேவையில்லை இது எல்லாம் வந்து என்னோடு கவர்ந்த விஷயம் அதுக்கு அப்புறம் அறிவியல் கண்டுபிடிப்பு அல்லது ஒரு அறிவியல் பற்றி நான் எப்படி தெரிஞ்சிக்கிறேன்னா ஃபோனில் வந்து கூகுள்னு ஒரு ஆப் இருக்கும் எனக்கு வந்து எந்த சந்தேகம் வந்தாலும் இல்லை அறிவியல் பற்றி எது தெரிஞ்சிக்கிறதுனாலும் அதில் போய் தேடி தெரிஞ்சுப்பேன்